நான் வந்து விரைவில் பார்க்க விரும்புகிற இடம் வந்து லடாக் லடாக் போகிறதுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்பென்ஸ்ஸு ஆகும் அந்த ஃபினான்சியல் சப்போட் இல்லாதனால் லடாக் போகல ஆனால் வந்து கம்பல்சரி கூடிய சீக்கிரத்தில் போவேன் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு தான் போகணும் அப்போது வந்து எப்படின்னா அங்கே வந்து அது என்னோட ட்ரீம்மாக அச்சீவ் பண்ணுறக்கு ஒரு இடமா இருக்குது அங்கே உள்ள இடம் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அது வந்து பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை அதிலயும் அந்த அவ்வளோ கிலோ மீட்டர்ஸ் நம்ம போகிறோம்ன்றது வந்து ரொம்ப ஒரு சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் வந்து அதை நம்ம லைஃப்பில் வந்து அது கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்ற ஒரு ஒரு கோலோடு இருந்தோம்னால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணலாம் அதை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன் விரைவிலே வந்து அதை அச்சீவ் பண்ணி காட்டுவேன்